எங்கள் கிராமத்தில் வந்து அதிகமாக விவசாயம் பண்ணுவாங்க அந்த விவசாயத்தில் எனக்கும் அதில் போயிட்டு வேலை செய்யணும் அதுமாரிலாம் இன்ட்ரஸ்ட் இருக்குது நான் அதிகமாகலாம் வேலைக்கெல்லாம் போயிருக்கேன் முத்துசால ஊன களைப்பறிக்க இந்தமாரிலாம் போயிருக்கேன் அதுக்கப் அதேமாதிரி கரும்புலாம் வைப்பாங்கள அதுமாரிலாம் போயிருக்கேன் வேலைக்கெல்லாம் போயிருக்கேன் அதுலலாம் இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது ஆனா படித்திருக்கேன் எனக்கு அதுலேயும் இன்ட்ரஸ்ட் இருக்குது அதேமாதிரி ஆடு மாடு இதுமாதிரிலாம் இருக்கணும் வீட்டுப் பக்கத்தில் இருக்கணும் அதலாம் கூட்டிட்டு காட்டுக்கு போகணும் அந்தமாரிலாம் எனக்கு இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து எங்கள் கிராமத்தில் வந்து எதாவது ஒரு ஃபங்க்ஷணுனால் ஜாலியாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கும் அதிகமாக ஜாலியாக இருக்கும் எல்லா நல்லா ஜனங்களாக அதிகமாக இருந்துட்டு ஜாலியாக இருக்கும் அதேமாதிரி எங்கேயாவது போணுனாக்கூட எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களை ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் அம்மா அப்பா எல்லாத்தேயுமே கூட்டிகிட்டு ஜாலியாக போயிட்டு வருவோம் காட்டுக்கெலாம் போனோனால் ரொம்ப ஜாலியாக இருப்போம் போயிட்டு கொய்யாக்காய்லாம் பறித்து தின்னுட்டு மாங்காய்லாம் பறித்து தின்னுட்டு அந்தக் காட்டில் அந்த இயற்கை காற்று இதலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேலைக்கெலாம் போகணுனா அதேமாதிரி விவசாயம் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விவசாயம் பண்ணணுனே எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கப்புறமா வந்து விவசாயத்தில் எதாவது இன்ட்ரஸ்ட் எடுத்து பண்ணணும் எனக்கு அதுதான் ஆசை நான் வந்து விவசாயத்தில் எதுலேயாவது இறங்கணும் ஒரு தொழில் கத்துக்கணும் களைப்பறிக்க போவேன் பயிர் நடலாம் போவேன் கத்துக்கணுனு ஆசை பயிர் நடலாம் கத்துக்கணுனு ஆசை நான் இன்னும் போனதில்லை விவசாயத்தில் வந்து இந்த முத்துச்சோளம் கரும்பு களைப்பறிக்கிறது இதுமாரிலாம் போயிருக்கேன் முத்துச்சோளம் ஒன்று கெவுரு அறுக்க மஞ்சள் மஞ்சள் தாள் அறுக்க மஞ்சள் உடைக்க மஞ்சள் அதுமாதிரி வேலைக்கெலாம் போயிருக்கேன் அதேமாதிரி கிராமத்தில் வந்து அதிகமாக மாடுலாம் இருக்குது அந்த மாடுலாம் பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும் அம்மா அம்மானு கத்துகிறது ஆடுகு ஆட்டுக்குட்டிலாம் தூக்கி தூக்கி கொஞ்சிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்போம்